எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சமைக்கவே தெரியாது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நானே கற்றுக்கிட்டேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் பிரியாணி செய்ய கற்றுக்கினேன் அதுக்கு பிரியாணிக்கு என்னென்ன போடணும்னால் வெங்காயம் போடணும் தக்காளி போடணும் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அப்புறமா பட்டை லவங்கம் வெங்காயம் எல்லாமே தயிர் செய்ய பச்சடி செய்யணுன்னா சமைக்க கற்றுக்கிட்டேன் தயிர் பச்சடிக்கு வெங்காயம் தயிர் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்ல இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்குணும் அதெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டேன்